தமிழ் மொழி உலகத்திலேயே முதல் மொழி தாய்மொழி பழமையான மொழியும் கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மக்கள் உருவாகி எல்லாருக்கிட்டேயும் ரீச் ஆன மொழி வந்து ஒரு தமிழ் மொழி அத வந்து ராஜாக்கள் காலத்தில் இருந்தே பேசிட்டு வர்றாங்க மன்னர் ஆட்சி இருந்த காலத்தில் இருந்து புலவர்கள் இருந்த காலத்தில் இருந்தே தமிழ் மொழி மட்டும் தான் எல்லோருமே பேசின ஒரு மொழி அது உலகிலயே முதன் மொழி அது தான் எல்லா இலக்கியங்கள்லேயும் தொல்காப்பு புராணம் எல்லாமே தமிழ் மொழியை சார்ந்தது தான் அவங்க வந்து தமிழ் மொழியை வந்து இப்போ நம்ம பேசிட்டிருக்க இந்த ஜெனரேஷன் வந்து பெஸ்ட்டுனா அது இங்க்லீஷ் சொல்வாங்க ஹிந்தி சொல்வாங்க கேரளா கன்னடா மலையாளம் எது வேணுனா சொல்லிட்டு போவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்குனு பார்த்தா தமிழ் மட்டும் தான் உருவாச்சி இது வந்து ராஜாக்கள் அந்தக் காலத்துலேயே இருக்கப்போ தாய்மொழி இது நம்மள்ட்டேந்து உருவானது இது வந்து லாஸ்ட்டு வரைக்கும் அழிஞ்சுடக் கூடாதுங்கிறதுக்காக பாறைகள்லேயும் சிலைகள்லேயும் கோவில்கள்லேயும் சிற்பங்கள்லேயும் எழுதி வெச்சுருக்காங்க அது ஏன் எழுதி வெச்சுருக்காங்கனா இப்போது ஒரு நம்ம அரசியல் அமைப்பு ஒன்று வருதுனா அது சட்ட புத்தகத்தில் எழுதி வைக்கிறோம் இது வந்து போகிற அடுத்த வர ஜென்ரேஷன் இப்படி இந்த இயரில் இந்த டேட்டில் வந்து இந்த நா இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படினு பதிவு பண்ணுறாங்க அதேபோல் நம்மளோடய புலவர்களும் மன்னர்களும் இந்த இந்த தமிழ் மொழி தான் உருவானது அப்டிங்கிறதுக்காக பதிவு பண்ணுறதுக்காக புத்தகங்கள் ஓலைச்சுவடிகள்லாம் நிறையா இருக்குது இப்போ வந்து இங்க்லீஷ் பேசுகிறது தான் பெஸ்ட்டு அப்படி நினைக்கிறாங்க வேறு வேறு கண்ட்ரி போகிறதுக்கு அதனால எல்லோருமே இங்க்லீஷ் மீடியம்ல படிக்க வைக்கிறாங்க ஒரு நம்ம ஒரு பத்து மொழி ஒரு நாளைக்கு பேசினா அதில் வந்து ரெண்டு வ ரெண்டு மழி ரெண்டு வார்த்தைகள் வந்து தூய தமிழில் இருக்கான்னு பார்த்தா கிடையாது வ ஒன்று நம்ம தமிழ் பேசுகிற சாப்பிடுங்கள் சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்டியா இப்படி ஒரு கட் பை கேட்டா தமிழ் போய்கிட்டே இருக்குது நம்ம பேசுகிற ஸ ஸ்லாங்க் அப்படினு ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு ஸ்லாங்க் தமிழ் வரும்ல அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகுது அதில் தூய தமிழ்ன்னு பார்த்தா அது வந்து யாருமே இப்போதைக்கி பேசுகிறது கிடையாது ஆனால் அது தான் நம்மளோடய மொழிங்கிறதும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் சில்ட்ரன்ஸுக்குலாம் தெரியுதானும் தெரியறது கிடையாது எல்லோருமே எடுத்த ஒடனே அவங்களுக்கு பெஸ்ட்டு எஜுகேஷன் கொடுக்குணுங்கறதுக்காக இங்க்லீஷ் மே மீடியம் சேர்த்து விட்டுர்றாங்க அவங்க அம்மான்னு கூப்பிட்றாங்களா பார்த்து தூய தமிழில் அதையும் கூப்பிட்றது கிடையாது இங்க்லீஷில் மம்மி டாடி அப்டிங்கிற ஒரு வோர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க வெளிநாட்டில் இருக்கறவங்களே வந்து நம்மளோடய கலாச்சாரத்தை லவ் பண்ணி இங்கே என்னென்ன இருக்குது ட்டெடிஷ்னல் இருக்குங்கிறத வந்து சேர்ச் பண்ணி அவங்க இதை வந்து பார்த்து விசிட் பண்ணிவிட்டு போகிறப்ப நம்ம எதுக்கு அவங்க கண்ட்ரிக்கு போய் விசிட் பண்ணி அவங்கள மாதிரி சேஞ்ச் பண்ணணும் நெனைக்கிறோம்னு தெரில அதனால எப்போதுமே தமிழ் பெஸ்ட்டு நம்ம வந்து என்ன தான் நமக்கு வந்து பீசா பர்கர்னு வந்தாலுமே நம்மளோடய உணவுனு பார்த்தா அது இட்லி சாம்பார் சாதம் அப்டிங்கிறா மாதிரி அதே மாதிரி நம்மளோடய என்ன லாங்குவேஜ் வந்தாலும் நம்மளோடய தாய் மொழி எப்போதும் நம்ம மறந்துடக் கூடாது